எனக்கு பிடித்த உணவு எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் வந்து எனக்கு வந்து பிரியாணி வந்து சாப்பிட எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி மற்ற சாப்பாடோடு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கிறதனால அந்த பிரியாணியை நான் அதிகமாக எடுத்துக்குவேன் அதில் என்ன சிக்கன் லெக் பீஸு இருக்கும் எனக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும்